விளையாட்டில் நேர்மையக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையிலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நேர்மையாக இருக்கிறப்போ தான் நம்ம வாழ்க்கையிலேயும் நம்ம முன்னேறுவோம் விளையாடுறவங்களையும் இன்செல்ட் பண்ண மாட்டோம் அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் விளையாடுறது இல்லை நம்மளோடு எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுறாங்க அதனால எத்திக்கலாக எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுனும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா குட் பிகேவியராவும் இருக்கணும் நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஈக்குவலாவும் ட்ரீட் பண்ணணும் ஒருத்தரை தாழ்ந்து நம்ம பேச கூடாது தாழ்ந்து பேசுனோம்னா நம்ளோடய அணியே வந்து ஒழுங்காக விளாடாது அணி ஒழுங்காக விளாட்லன்னா விளையாட்டோட பர்ப்பஸே நமக்கு போயிடுது இவ்வளோ கன்செட்ரேஷன் இருக்கிறப்போ விளையாட்டில் நேர்மை மிகவும் முக்கியம் அதே மாதிரி இதோடய விளக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு விளையாட்டில் நேர்மைங்கிறது முதல் இடம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம விளாடுறதே நமக்கு கணக்கு வருது அதே மாதிரி ரெஃப்ரி கிட்ட ஒழுங்காக பேசணும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் சும்மா போயிட்டால் அப்போனேன்ட வந்து தாழ்த்தி பேசுகிறது இல்லை நம்ம டீம்மெட்டு சரி இல்லை அப்படினு பேசுறது நம்ளோடய கோச் ஆசிரியரோடய சண்டை போடுகிறது இதெல்லாம் இருக்க கூடாது விளையாட்டு தான் நம்ளோடய வாழ்க்கையோடய பேக் போனாக இருக்கும் நிறைய நேரத்தில் அது தான் நம்ளோடய கல்ச்சரோடையும் நம்ளோடய அப்ரிங்கிங்கையும் ரிஃப்ளெக்ட்